ஹலோ சொல்லுப்பா யார் அப்படியா ஆ இருக்குதுப்பா அந்த மாதிரி யோகா சொல்லி தரோம் அது இல்லாமல் அப்புறம் ரன்னிங் ரேஸு ஆகி ப்ளேஸு நிறையா அந்த மாதிரி எல்லாம் விளையாட்டு சம்மந்தப்பட்டது எல்லாம் நிறையாவே இருக்குதுப்பா உங்களுக்கு என்ன விருப்பம் எப்படி விருப்பம் உனக்கு என்ன ஐடியா இருக்குது என்ன படிக்கிறாங்க இப்போ ஆமாப்பா இல்லைப்பா யோகாக்கெல்லாம் மன்த்திலி ஃபீஸு தான்ப்பா ஆமாம் மன்த்திலி ஃபீஸு தான் அப்படியாப்பா இல்லை இல்லை இருக்குது இருக்குது ஜாயின் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சின இல்லை வ எப்போ அட்மிஷன் போட வாரீங்க சரி இப்போ அட்மிஷன் போட வந்தால் அதுக்கான தகவல் என்னென்னவோ அதெல்லாம் அதுக்குன்னு தனியாக இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க ஆ வந்து யா அது தான்ப்பா இப்போப்ப ப்ளஸ் ஒன்னா டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன்னா ப்ளஸ் ஒன் சே எவ்வளோப்பா மார்க் எடுத்துருக்க ப்ளஸ் ஒன்னில் ஆ டென்த்தில் எவ்வளோப்பா மார்க்கு ஃபோர் நையன்ட்டி எயிட்டா ம் சரிப்பா ரொம்ப சந்தோசம் சரிப்பா அதுக்கான இதெல்லாம் மார்க் ஷீட்டு அதுக்கான என்னென்ன தேவையோ டாக்குமெண்ட்ஸுங்கலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருப்பா அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்பறம் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருங்க அட்மிஷன் போட்டுலாம் போட்டுகிட்டு அப்புறம் அதுக்கான நீங்கள் கேட்கற விளையாட்டு இதெல்லாம் அதுக்கா அது அதுக்கான தனி தனி டீச்சர்ஸுங்க இருக்காங்க கூப்பிட்டு உங்களுக்கு வேணால் எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்கிறேன் அவர்கள ம் ஓகேப்பா டைம் ஆகிடுச்சி